ஒரு நாளைக்கு நான் நான் வந்து பாடுறதுக்கு வந்து காலையில் எழுந்து என்னுடைய கடமைகள்லாம் முடிச்சிட்டு அப்புறமா நான் வந்து ஒரு ஒன் ஹவர் பிராக்ட்டிஸ் பண்ணுவேன் அந்த ஒன் ஹவர்ல எப்படி பாடணும் அந்த பாட்டினுடைய வரி எப்படி சொல்லுது அதை வந்து நான் உணர்ந்து ரசிச்சு பாடுவேன் அதேமாதிரி மாலை மாலையிலும் ஒன் ஹவர் பாடுவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பா ஒரு பாட்டை நம்ம கத்துக்கணுனா முதல்ல அந்த பாட்டில என்ன சொல்லியிருக்கு இதை நம்ம எப்படி நம்ம ராகம் இதுக்கெல்லாம் எப்படி நம்ம பாடலாம் சவுண்ட் வேகமாக குறைவாக எப்படி பாடலான்றத இதில் முடிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் வந்து ஒரு பாட்டை எப்படி கற்றுக்கொள்வேனா ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோவா போட்டுக் கேட்போம் அதுக்கப்புறம் வந்து அதை எழுதி தினமும் காலையில் எழுந்து பிராக்ட்டிஸ் பண்ணேன் ஒரு ஒன் வீக் வீ ஒன் வீக் இல்லைனா த்ரீ டேஸ் இதுமாரி தினமும் பிராக்ட்டிஸ் காலைல ஏஞ்சி பிராக்ட்டிஸ் பண்ணுவேன் நிச்சயமா அந்த பாட்டை நான் ஈஸியாக கற்றுப்பேன்